நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து இது ஒரு சுற்றுலாத்தலங்கிறதுனால படிச்ச இளைஞர்களுக்கு இங்கே வேலைவாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் இங்கே கடைகள் தான் ரொம்ப அதிகம் சுற்றுலா மாவட்டம்னாலே கடைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே படிச்ச இளைஞர்களுக்கு வந்து இங்கே கண்டிப்பாக சவால்களை வந்து அவங்க எதிர்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கும் நம்ம ஊர்லயே அதாவது நாகப்பட்டினத்துலயே படிச்சு நாகப்பட்டினத்துலயே வேலை பார்க்கணும் அப்படின்னா அது வந்து சரிபட்டு வராது அது கடல் பகுதின்றதுனாலே மீன் பிடிப்பவர்கள் வந்து ரொம்ப அதிகம் ஸோ மீன்பிடிக்கிறவங்க வந்து மீன்பிடி தொழிலாளர்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்கலாம் ஆனால் படிச்ச இளைஞர்களுக்கு அங்கே வேலைவாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நாகை மாவட்டத்தில் படிக்கிறவங்க வெளி மாவட்டத்துக்கு தான் போய் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கு அங்கேயே படிச்சு அவங்களுக்கு அங்கேயே வேலை கிடைக்கிறதுன்றது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு வேலையும் இப்போ அங்கே கிடைக்கிறது கிடையாது ஆக மொத்தத்தில் படிக்கிறவங்க அங்க நாகை மாவட்டத்தில் இருந்து வெளியில போய் தான் வேலை செய்ய வேண்டியது இருக்கே தவிர அந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்